இங்கே கால்நடைகள் வந்து வீட்டில வந்து மூணு மாடு வச்சிருக்கோம் மூணு பசுமாடு ஒரு காளைமாடு வளர்க்குறோம் ஜல்லிக்கட்டு மாடு அது நல்லா பராமித்து பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுங்களுக்கு வந்துட்டு எதுனாலும் ஒரு ஒரு முள் குத்திடிச்சு ஏதோ ஒரு மாடு ஓ ஒரு மாடுக்கு ஒரு மாடு முட்டிக்கிச்சு சண்டப்போட்டுக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது சின்ன சின்ன காயங்கள் வரும் அப்போ வந்து ம மஞ்சளை அரைச்சி அப்படியே வச்சி அந்த புண்ணில் வச்சு கட்டுணம்ன்னால் அதில் சின்ன காயங்கள்ன்னால் அது அதுங்களுக்கு உடனே சரியாயிடும் பெரிய காயங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்க அது ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஹாஸ்பத்திரி இருக்குது அந்த ஹாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டுப்போய் டாக்டருகிட்டப்போய் வைத்தியம் பார்ப்போம் மாடுகள்லாம் நல்லா பராமரிக்க பராமரிக்கிறோம் ப பசுமாடு வச்சிருக்கோம் நல்லா பால்க்கொடுக்குது பிரச்சனை கிடையாது எலும்பு முறிவு ஏற்படும்போது டாக்டருட்டப்போயி அங்கே டாக்டர் வந்துட்டு அ அதுக்கேத்தமாதிரி ஊசிப்போட்டு அதுக்கு ஒரு கட்டு போட்டுவிடுவாங்க அந்த கட்டுப்போட்டுவிட்டு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி கூட்டிட்டுப்போவோம் திருப்பி கூட்டிட்டுப்போய்ட்டு அதில் சரியாயிருச்சா என்ன என்னன்னு சொல்லிட்டு மாட்டு டாக்ட்ரு பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி பண்ணிவிடுவாங்க ஊசிப்போட்டுவிடுவாங்க சரியாயிடும்